என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றேனால் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இருக்குது அதே மாரி என்னென்னா மற்றவங்க யாருக்காவது இந்த மாதிரி இடம் இருக்குது இப்போது ஒரு இடத்துல நம் வந்து ஃபோட்டோ பிடிக்கறமோ ஒரு மௌன்ட்டனோ இல்லை ஃபால்ஸோ அந்த மாரி போய்விட்டு ஃபோட்டோ பிடிக்கறோனா இந்த மாரி இடத்துல இந்த மாதிரிலா இருக்குது அப்படி வந்து சொல்கிறதுக்கும் ஒரு காரணம் இன்னொன்று வந்து அந்த இடத்துல நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வந்து க்ரியேட்டிவிட்டி நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோ வந்து க்ரியேட்டிவிட்டியாக எடுக்கிறோம் அப்படினின்று தான் வந்து ஒரு செயல்பாடு அங்கேருந்து காட்டும் அதனால் வந்து நம்பளே வெச்சு அதை எடுத்து நம்பளே வெச்சுக்கிட்டோனா ஒன்றும் தெரியாது இதுவே நம்ம ஷோஷியல் மீடியாவில் போட்டோனால் அதாவது நாலு பேர் பார்ப்பாங்க தெரிஞ்சுக்குவாங்க இந்த மாரி இடம் இருக்குது இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படினுறது தெரியும் அதே மாரி நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோனால் லைஃப் டைம் அது வந்து அப்படியே இருக்கும் டெலிட்டாகாமல் நமக்கு தேனு வேணுன்றப்ப வந்து அதை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் இது ஒரு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு யூஸ்ஃபுல்லானாக விஷயம் இது எப்போ வேணாலும் அதை நம்ப ரெக்கவரி பண்ணிக்கலான்றது அதனால் இது வந்து ரொம்பமே அருமையாகருக்கும் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட்டு வேறே அப்லோட் பண்ணியாச்சுனால் நம்ம தேவையான அப்போ எடுத்துக்கலாம் நம்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க எல்லாரும் அதை வந்து லைக் பண்ணுவாங்க அப்புறம் அவங்களும் அந்த போணுனால் அந்த இடத்துக்கு வந்து போய்விட்டு என்ஜாய் பண்ணுவாங்க